நான் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டுமென்றால் முதலில் நிதானமாக உட்கார்ந்து பலமுறை யோசித்து முடிவுகளை எடுப்பேன் என்னுடைய பெற் என்னுடைய பெற்றோர் என் கணவர் மாமியார் மாமனார் அவங்களோட ஆலோசனை மற்றும் பிற மூன்றாவது மனிதர் ஒருவருடன் ஆலோசனையும் கேட்பேன் அவங்களோட மனதில் என்ன தோன்றும் முடியும் முடிந்த ப முடியும் வரை அதிக அளவில் என்னுடைய ஆலோசனை மட்டுமே அதிக அளவில் தனியாக உட்கார்ந்து பொறுமையாக பல முடிவுகளை யோசிப்பேன் ஒவ்வொன்றும் இது நமக்கு சரியா இதனால் பின்விளைவு என்ன ஏற்படும் அடுத்து என்ன நடக்கும் அடுத்த சூழ்நிலை என்ன தன்னுடைய முடிவு எடுக்க சிறிது காலம் சேர்த்துதான் அமர்ந்து யோசிப்பேன் மற்றவர்களிடம் யோசனை கே கேட்க தருணம் வரும் அவ்வாறு கேட்டால் அவங்களுடைய அதாவது தருணத்தை அவங்களுடைய பக்கமான நன்மைகள் கெட்டது இதெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க அதையும் வச்சு யோசிச்சு முடிவு எடுப்பேன் அதிகப்பட்சமாக என்னோடய முடிவுகள் எடுக்கிறதுக்கு என்னோடய அப்பாவைதான் கேட்பேன் எங்கள் அப்பாவோடய முடிவு கொஞ்சம் நிதானமாகவும் இருக்கும் பொறுமையாகவும் இருக்கும் கோபம் அதில் இந்த கோபமோ எதுவும் இருக்காது அது எவ்வளவு பெரிய முடிவாக இருந்தாலும் அவரோடய முடிவு வந்து ரொம்ப நிதானமாக இருக்குங்குறதை நான் நம்புவேன் அதனாலே முதலில் என்னோடய அப்பாவோடய சஜ்ஜசனை அதிகமாக கேட்பேன்